பன்னெண்டு மூணு ரெண்டாயித்தி ஒன்று இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரம் மூணு ஆறு ரெண்டாயித்தி பதினஞ்சு ஆறு எட்டு ரெண்டாயித்தி அஞ்சு ஆறு எட்டு ரெண்டாயித்தி இருபத்தி ரெண்டு